எங்க ஊருக்கும் பக்கத்து ஊரில் மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கும் அந்த மாரியம்மன் கோயிலில் வந்து தீமிதி திருவிழா வந்து வைச்சாங்க அதுக்கு வந்து யார் தலைமை ஏற்று இருந்தா அப்படினா வந்து கலெக்டர் தான் வந்து தலைமை ஏற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வைச்சதுனாலயோ தலைமை ஏற்றதுனாலேயோ என்னவோ தெரியல அந்த தீமிதி திருவிழா வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லோருக்கும் பாக்கவும் மனநிறைவாக இருந்ததுன்தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தீ மிதிக்கிறவுங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பாதுகாப்பாக போலீஸ் எல்லாம் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் கடைகளில் ஏதாச்சும் திருட்டு அதுக்கு அப்புறம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால திருட்டு இதெல்லாம் நடக்காமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் கோவிலில் வந்து எப்போதும் பாரம்பரியமாக செய்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து செஞ்சாங்க சாமிக்கு வந்து பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணி தீமிதி திருவிழா வந்து நல்லா போச்சு இதுக்கு முதல் காரணோம்னு சொன்னால் கலெக்டர் தலைமை ஏற்றதினாலதான் என்னவோ தெரியல தீமிதி திருவிழா வந்து அருமையாக போச்சு